எனக்கு பிடித்தமான நடிகர் சிவகார்த்திகேயனை ரொம்ப பிடிக்கும் சிவகார்த்திகேயன் வந்து அதிகமான படத்தை வந்து நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு முக்கியமாக நம்ம காரைக்குடியில் தான் காரைக்குடியில் தான் அதிகமாக படம் எடுத்துருக்காரு எக்ஸாம்புள் சொல்லணுன்னா நம்ம ரஜினிமுருகன் அந்தமாதிரி நிறைய படத்தை வந்து காரைக்குடியில் தான் எடுத்துருக்காங்க எனக்கு மிகவும் பிடித்தமான நடிகர் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி அவர் விஜய் டிவியில் வந்து காமெடியன்லருந்து ஆக்டர்லேருவந்து அந்தமாதிரி ஃபேமிலியாக சென்சேஷ்னலாக நம்ம மூவியை கொண்டுபோவாங்க அதனால் எனக்கு சிவஸ்ச சிவகார்த்திகேயனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடித்தமான நடிகை என்றால் நஸ்ரியா நஸ்ரியா ஆகும் நஸ்ரியா நடித்த படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நஸ்ரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடித்தமானா மூணு சிவகார்த்திகேயன் படம்னா ஒன்று வந்து காக்கிசட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி ரஜினிமுருகன் ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் சூரி அண்டு சிவகார்த்திகேயன் ரெண்டு பேரையும் நல்லா பிடிக்கும்